இப்போ இப்போ சமீபக்காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கனா ஹூடி வந்து ஆஃப்லைனில் போய் எடுக்குறதவிட ஆன்லைன்ல தான் அதிகமாக பர்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருடைய தேவைகளும் ஒவ்வொரு நீடு இருக்கும் அது போல இப்போ எனக்கு பொருத்தமாக உள்ள ஒரு ஹூடி எனக்கு வந்து இந்தக் கலரில் இருக்கணும் இந்த சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போவேன் ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு எனக்கு தேவையான நிறம் இப்போ பச்சை என்றால் பச்சை நிறத்த செலக்ட் பண்ணிப்பேன் என்னோட சைஸ் வந்து எம்மு மீடியம் என்றால் எம் என்பதை செலக்ட் பண்ணிக்கிடுவேன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து அந்த வெப் ஸ்டோரில் சர்ச் கொடுப்பேன் தென் அதில் ஃபில்ட்ரு ஆயி வரக்கூடிய ஹூடியில எது எனக்கு விருப்பமானதோ அந்த ஹூடியை நான் தேர்வெடுத்துக்கு தேர்ந்துக் எனக்கு தேவை என்பதற்காக அதை நான் தேர்ந்தெடுத்துக்கொள்வேன்